மா சேத்துப்பட்டு வந்து சிறப்பு நிலை பேரூராட்சி ஆனால் அழகான பேரூராட்சி எந்தவொரு குறையும் கிடையாது காந்தி பூங்கான்னு ஒன்று இருக்குது நெடுங்குணம் போகிற வழியில் அழகான பூங்கா பிள்ளைங்க நல்லா விளையாடுற மாதிரி இருக்குது அதை விட்டீங்கள்னாக்கா மாதா கோயில் சர்ச்சி மலையில் வந்து அங்கையும் நல்லா பூங்கா மாதிரி அழகாக பிள்ளைங்க விளையாடுற மாதிரிலாம் இருக்குது லூர்து நகரை பொறுத்த வரைக்கிலும் நிர்மலா நகர் கண்ணனூரு இந்தமாதிரி மூன்று இடத்துல பொறுத்து வரைக்கிலும் நல்லா தூய்மைப் பணியாளர்கள் எல்லாம் பக்காவாக வேலை செய்கிறாங்க என்ன ஒன்று அவங்களுக்கு பேமெண்ட்டு தான் சம்பளம் தான் கட்டாத பாவம் குரமாடி வாழ்ந்துன்னுக்கிறாங்கோ நிர்வாகம் நல்ல அருமையாக நடக்குது மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறாங்க பணியாளர்கள் அவர்களுக்கு வர வேண்டிய சம்பளங்கள் வந்து ஒழுங்கான முறையில் நிர்வாகம் கொடுக்கறது கிடையாது அரசியலுங்களில் வந்து நம்ப ஏதா குப்பையா கிளற முடியும் இவங்க வரவங்களும் குப்பை தானுங்களே அப்போ எப்படி குப்பையை கிளற முடியும் அதனாலே நான் என்ன சொல்ல வரேன்னால் மக்களுனுடைய தூய்மை பணியாளர்களையும் நல்லா கவனிச்சீங்கள்னால் நாங்களும் தூய்மையாக இருப்போம் எங்களுக்கு எந்தவொரு நோயும் வர்றதுக்கு சான்ஸு கிடையாது சொல்வது புரியுதுங்களா மக்களினுடைய தேவைகள் என்ன அது அரசாங்கம் வந்து நிறையவா செய்ய சொல்லுது அண்ணா ஸ்டாலின் அண்ணன் கூட சொல்கிறார் மக்களுனுடைய சுகாதாரம் தான் என்னுடைய சுகாதாரம் அப்படின்னு அவர் சுகாதாரமாக இருக்காரோ இல்லையோ நாங்கள் சுகாதாரமாக இருக்கிறோம் தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியங்களை வந்து ஒழுங்கான முறையில் கொடுத்து அவங்களுக்கு சோப்பு டவுல் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுங்க நாங்கள் நல்ல சிறப்பாக இருப்போம் அவங்க சிறப்பாக இருந்தால் நாங்களும் சிறப்பாக வாழ்வோம் ஆனால் எங்கள் சேத்துப்பட்டு நகர் வந்து நல்ல அருமையாக மெயின்டென்ஸு நடக்குதுங்க அவ்வளோ தான் நான் சொல்லுவேன்